இப்போது தொழில்நுட்ப சிக்கல்னா என்னென்னனா இப்போது ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிராப்ளம் வந்து அவங்களால வேலைக்கு போக முடியலைன்னா அவங்களுக்குத் தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அதுக்கப்றம் அவங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும்னு யோசித்து அவங்கள வேலைக்கி மறுபடியும் போகிற மாதிரி ஏதாச்சும் வழி செய்யணும் இதுதான் தொழில்நுட்ப ஆனால் நிறையா பேர் இன்னைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கலால் அவங்க வேலையே திடீர்னு நிறுத்திடுவாங்க அதுக்கப்றம் எங்கேயுமே போக முடியாமல் இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் பிராப்ளம் இருந்தால் போக முடியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவுங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் உதவியை செய்யணும்